நா வந்து என் பையனை வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து என் ஆஃபீஸ் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோட கேப் என்னோட பஸ்ஸில் வந்து நான் அவனை அழைச்சிகிட்டு போனேன் அழைச்சிட்டு போகும்போது அவனுக்கு வந்து அந்த பஸ்ஸு அப்போதான் வந்து அவன் மொதமுறையா பாக்கிறான் அப்போ பாக்கும்போது வந்து இவங்க இவங்க என்னமா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க தான்பா வந்து ஓட்டுநர் டிரைவர் இவங்களால் தான் வந்து இந்த வண்டியை ஓட்ட முடியும் இந்த வண்டியை ஓட்ட ஓட்றதுக்குனே வந்து அவங்க தனியாக வந்து லைசன்ஸ்லாம் வாங்கி இருக்கணும் அப்படின்னா தான் வந்து இந்த வண்டியை ஓட்ட முடியும் அப்படின்னு சொன்னேன் எல்லோருமே இந்த வண்டியை ஓட்டலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு என் பையன் கேட்டான் அவன் அதுக்குன்னு ட்ரைனிங் எடுத்தவங்க மட்டும் தான்பா அதில் ஓட்ட முடியும் அப்படின்ட்டு சொன்னேன் அது மேலே ஏம்மா எல்லா எடத்திலைமே வந்து சீட்டு வைச்சிருக்காங்க இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லோருமே ரொம்ப தூரம் போகிறவங்க நின்னுகிட்டு போக முடியாது இல்லை அதனால வந்து முடியாதவங்க இல்லைக்கு இந்த ஆஃபீஸ்க்குனு இவங்கள இந்த கேபு அப்படிங்குறவங்க வரவங்க எல்லோருமே அதில் உட்காந்துட்டு வரணும் அப்படிங்கிறத்துக்காக வந்து அந்த இருக்கைகள்லாம் இருக்கு அப்புறம் எதுக்குமா மேலே எல்லாம் வந்து இதுக்கு இது வைச்சிருக்காங்க ஸ்டாண்ட்லாம் வைச்சிருக்காங்க கேரியர் வைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என் பையன் கேட்டான் அவனுக்கு வந்து நான் என்ன சொன்னேனா இப்போ நம்ம ஊருக்கு போகிறோம் நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிறதுனால வந்து இப்போ மம்மி வந்து ஆபீஸ் போகிறேன் அப்படிங்கிறதுனால என்னோட பேக்லாம் நான் வச்சிருக்கன்ன என்னோட கேரியர்லாம் வச்சிருக்கன்ன கேரி பேக் லஞ்ச் பேக்லாம் இருக்குல அதெல்லாம் கீழே வந்து எல்லோருமே செப்பல்ஸ் போட்டுகிட்டு நடக்கிறதினால அந்த லஞ்ச் பேக்கை வந்து ஃபுட் ஆச்சா அதனால் கீழே வைக்க முடியாது அங்கே கேரியர் இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம லஞ்ச் பேக்கு இந்த ஹாண்ட் பேக்கு அதெல்லாம் போல் வேற எதாவது திங்ஸ் கொண்டு வறோம் பேக்கில் அப்படின்னா அந்த பேக்லாம் வந்து நம்ம அங்கே மேலே வைச்சிக்கிலாம்பா அது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் கீழே விழுகாமல் வந்து சேஃப்டியாக இருக்கும் அப்படின்ட்டு என் பையன் கிட்ட சொன்னே இந்த ஜன்னல் இருக்கைகள்லாம் ஜன்னலில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம வேடிக்கை பார்த்துகிட்டு இறுக்கமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால வந்து ரொம்ப சுவாசிக்க முடியாது இல்லையா அதனால அந்த ஜன்னல் வழியாக வந்து காற்றும் வரும் அதுவும் இல்லாமல் வந்து உக்காந்துக்கிட்டே வந்து வெளியில் போய்ட்டு அந்த இயற்கை எல்லாம் அப்படியே ரசிச்சிகிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னே அடுத்து என் பையன் என்ன கேட்டானா இது எப்படிமா இந்த வண்டி எப்படி ஓடுது இந்த பஸ் எப்படி ஓடுது அப்படினு சொல்லிட்டு கேட்டான் இது வந்து டீசல் போட்டு தான் அந்த வண்டி ஓடும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் எப்படின்னா டீசல் போட்டு அந்த வண்டி இயக்கினாதா அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகும் டீசல் இல்லைனா அந்த பஸ் ஓடாது எவ்வளோ சீட் இவ்வளோ ஃபெசிலிட்டி இருந்தும் அந்த பேருந்துக்குனு டீசல் இருந்தால் தான் வந்து அந்த பேருந்து ஓடும் அப்படின்னு சொன்னே வந்து நான் இதுக்கு முன்னாடி பஸ்ஸில் எங்கே போய்ருக்கேன் அப்படின்னா வந்து நான் வந்து கோயம்புத்தூர் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து போய்ருக்கேன் கொஞ்சம் சின்ன பிள்ளையில் போய்ருக்கேன் ஏன் கேட்டோம்ன்னா அப்போது வந்து எங்கள் அக்காவுக்கு வந்து மேரேஜ் பண்ணி கோயம்புத்தூரில் கொடுத்துருந்தாங்க அதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் டைமாக அப்போதான் வந்து நான் கோயம்புத்தூர் பஸ்ஸில் போகிறேன் கோயம்புத்தூர் ஃபர்ஸ்ட் டைம் தான் பஸ்லேயுமே எனக்கு அது ஃபர்ஸ்ட் டைம் தான் ஏன்னா எனக்கு ஸ்கூல் எல்லாம் பக்கத்தில் இருக்கிறதுனால நாங்கள் நடந்து போய்ட்டே இதுமாதிரி வந்திருவோம் எங்ள் அக்காவை மேரேஜ் பண்ணி கொடுத்ததுனால தான் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பஸ்ஸில் அவ்வளோ தூரம் போனோம் அது ஜாலியாக இருந்துச்சு பஸ்ஸில் வந்து அது அப்போதுதான் ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால பஸ்ல போகிறதும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி